ஆக்சுவலாக எனக்கு வந்து சமையல் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னால் சமைக்கிறதில் தான் ஃபஸ்ட் ஆஃப் பால் நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டிருந்தேன் அண்ட் நான் இதை யூஸ்ஸுவலாக சொல்லியே ஆகணும் நான் வந்து டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறமே எனக்கு குக்கிங்கில் அதாவது கேட்ரிங்கில் சேர்த்திடுங்க நான் கண்டிப்பாக நல்லா சமைப்பேன் அப்படின்னு தான் சொல்லி சேர்ந்தேன் பட் எங்கள் வீட்டில் வந்து அது ஒத்துக்கலை கேட்ரிங்கெலாம் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்தி விட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்வது ஒரு குறைச்சலான வேலை அப்படின்லாம் யாருமே நினைக்கக் கூடாது ஏன்னால் சாப்பாடு இல்லைனா எதுவுமே இல்லை ஸோ அந்த சாப்பாடை சரியா சமைக்கிறவங்க பேர் எல்லாேருமே ஒரு கேட்ரிங் அப்படிங்கிற பேர் தான் ஸோ சமையல் வந்து நான் பொழுதுப்போக்காக பார்க்குறேன் அப்படிங்கறத கூட சொல்ல முடியாது என்னோட ஃப்ரீ டைம் அதாவது எப்படி சொல்வது நான் வந்து என்றைக்காவது எனக்கு தோணிச்சி அப்படின்னா நான் கண்டிப்பாக சமைப்பேன் பட் எங்கள் அம்மாவுக்கு சில டைம்ஸ் நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அது வேணால் நான் சொல்லுவேன் சில டைம் எங்கள் அம்மா வந்து ஃபீவரில் இருந்தாங்கன்னால் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் டீ காஃபி போடுறதுலருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லா ஒர்க்குமே நான் பார்த்துருக்கேன் அண்ட் என்றைக்கா இருந்தாலும் ஒரு டாக்டருக்கோ ஒரு லாயர்க்கோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிடைர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பட் ஒரு சமையல்காரனுக்கு என்றைக்குமே அந்த ரிடைர்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னால் சமைக்கிறவன் காலம் ஃபுல்லாக சமைச்சிட்டே இருக்கலாம் எந்த வயது வேணால் சமைக்கலாம் ஒன்றே ஒன்று தான் சமைக்கிறப்போ அந்த டேஸ்ட்டை மட்டும் நம்ம கரெக்டாக மெயின்டன் பண்ணிவிட்டோம்னா போதும் ஏன்னால் டேஸ்ட்டு தான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுக்குது டேஸ்ட்டு கரெக்டாக இல்லைனா என்னாடா சமைக்கிறான் அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் ஸோ ஹோட்டல்ஸில் இத்தனை ஹோட்டல்ஸில் இவ்வளோ சூப்பராக சமைக்கிறதுனால் தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் கேட்ரிங் பர்சன் அப்படின்னே சொல்கிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தகுந்த மாதிரி சமைக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல கேட்ரிங் பிஸ்னஸ்ஸோட மைண்ட் இருக்குது அதே மாதிரி ஒரு த்ரீ ஸ்டார் இல்லை டூ ஸ்டார் இல்லை ஒரு நார்மலான ஹோட்டலில் சமைக்கிறவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேட்ரிங்கான பிஸ்னஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறது வந்து பொழுதுப்போக்காகவே நம்ம பார்க்கக்கூடாது சமைக்கிறது வந்து பொழுதுப்போக்காக பார்க்குறவங்க இருக்காங்க ஸோ வேலைகள் வந்து நிறைய இருக்கிறப்ப அவர்களோட வேலையை சரியா கவனிக்காதப்போ சமையலை வந்து ஒரு பொழுதுப்போக்காக பார்க்குறாங்க பட் அதர் தென் தட் நான் என்ன சொல்ல வரேன்னால் சமையலை பொழுதுப்போக்காக பார்க்குறவங்க இருக்கிறாங்னா கூட நம்ம வந்து சமையலை பொழுதுப்போக்காக பார்க்காம நம்மளால முடிஞ்ச ஒர்க்கை சமைத்து நம்மளே சாப்பிட ட்ரை பண்ணிணா தான் ஃபியூச்சரில் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் இருக்கும் ஏன்னால் இப்போ இருக்க ஜென்ட்ரேஷன் எல்லாமே தெரியும் பொண்ணுகளோட பசங்கள் தான் நிறைய சமைக்கிறாங்க பொண்ணுங்க சமைக்கிறதே கிடையாது அது தான் நூற்றுக்கு நூறு உண்மை வேறு என்ன பண்ணுறது அவங்க வந்து இந்த ஜென்ட்ரேஷனில் அப்படி வளர்ந்துட்டாங்க ஸோ நம்ம வந்து நம்மள மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம்